நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா பஸ்ட்டு எந்தமாதிரி புட் வந்து எனக்கு செட் ஆகும் பாப்பேன் அதுக்கு அப்றம் அதுக்கு ஏற்ற மாதிரி டயட் இப்போது வந்து காலையில் இவ்வளோதான் சாப்பிடணும் இதை சாப்பிட்டா நமக்கு வந்து செட் ஆகும் கோல்டு வராது ஃபீவர் வராது அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்றம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது ரொம்ப கோபப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெடிட்டேஷன் பண்ணுறது அதுக்கு அப்றம் பாடி கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஓடுறது ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறையா வந்து ஓடணும் பிரீத்திங் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா நமக்கு எவ்வளோ பிரித்திங் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம ஓட முடியும் ரொம்ப இப்போ சீக்ரம் வந்து நமக்கு சிக்னஸ் ஆச்சு இப்போது நம்ம வந்து புட் வந்து ஒழுங்காக எடுக்காமல் வேற எதாவது தேவை இல்லாமல் சாப்பிட்டு கோல்டு வரும் கோல்டு வந்த உடனே ஃபீவர் வரும் ஃபீவர் வந்தால் நம்மளால ஜாக்கிங் போக முடியாது நம்மளால ஒழுங்காக டெய்லி ரொட்டின் லைஃப்பயே நம்மளால ஒழுங்காக கான்சன்ரேட் பண்ண முடியாது இப்போது வந்து டெய்லியும் மெடிட்டேஷன் யோகா அந்தமாதிரி நம்ம பாடி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தால் டேவும் பீஸ்ஃபுல்லா போகும் அதுக்கு அப்றம் வந்து நம்ம வந்து காலேஜ் போகிறதும் சரி எங்கே போனாலும் ஈசியாக இருக்கும் போய்ட்டு வரதுக்கு